சுற்றுலா பயணிகள் பார்வையிட கூடிய கலாச்சாரம் எந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல நான் குறிப்பிட போகிறேன் அதில் முதல்ல திருவாரூர் தியாகராஜர் சுவாமி ஆலய ஆழித்தேர் ஆழித்தேர்னு எடுத்துகிட்டோம்னா தமிழகத்துலேயே மிகப்பெரிய தேர் இது வந்து தொண்ணூற்றி ஆறடி உயரமும் முன்னூற்றி அறுபது டன் எடையும் கொண்ட மிக பெரிய தேருனால் அது தியாகராஜர் சுவாமி ஆலய ஆழித்தேர்தான் இந்த ஆழித்தேரோட இரண்டு சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரன் இந்திரன் இருவரும் சந்திரன் சூரியன் ஆகிய இரு தேவர்களும் சக்கரங்களாகவும் மற்றும் இந்த தேரை இயக்கி செல்லும் சாரதியாக பிரம்மதேவரும் மற்றும் அனைத்து முக்கோடி தேவர்களும் மற்ற பாகங்களாக இருந்து எம்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அருமையான தேர் தேர் என்ற அடையாளத்திற்கே உரிய திருவாரூர் ஆழித்தேர்தான் அப்புறம் தஞ்சாவூர் தேர் தஞ்சாவூரை தஞ்சாவூரை எடுத்துகிட்டோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழ மன்னன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயில் அவர் அவர் பயன்படுத்திய வால் மற்றும் போர் கருவிகள் அனைத்தையும் தஞ்சாவூர் அரண்மனையில் கண்காணிப்பு ஆன கண்காணிப்பில் பார்வையிட வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தோன்னா காரைக்கால் அம்மையார் திருவிழா மாங்கனி திருவிழா இந்த மாங்கனி திருவிழாங்கும்போது காரைக்கால்ல காரைக்கால் அம்மையார் மான கணவன் வந்து இரு மாம்பழங்கள் கொடுக்கவே அத முனிவர் வர வர வச்ச அவர் பசிய தீர காரைக்கால் அம்மையார் தாய் கொடுக்க அவர் கணவர் வந்து இரு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி கேட்க உடனே தாயாரு என்ன செய்வது என்று உடனே இறைவனிடம் வரம் வேண்டி மாம்பழத்தை பெற்றார் அதை பாற்ற அந்த கணவர் அன் தன் மனைவியை நீ மனைவியே இல்லை பேய் என்று சொல்லவே உடனே காரைக்கால் அம்மையாரானவர் பேய் உருவம் கொண்டு இறைவனை சேர்ந்தார் அப்படிங்கிற வரலாறுக்கிணங்க இன்றளவும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறது அடுத்த அடுத்த படியாக மயூர்நாதர் ஆலயம் மயூரநாதர் ஆலயம்னு எடுத்துகிட்டோம்னா தாயார் மயில் உருவம் கொண்டு எம்பெருமானை வழிபட்ட ஒரு முக்கிய பிரஷித்தி பெற்ற ஸ்தலமாக மயூரநாதர் விளங்குகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ மன்னன் ராஜராஜ சோழனின் தவ புதல்வன் ராஜேந்திர சோழன் தன் தந்தையார் கட்டியதை போலவே ஒரு ஆலயத்தை எழுப்பி ஆனால் அவரை விட உயரம் கம்மியாக இருக்கவேண்டும் எனவே அதைவிட உயரம் கம்மியாக தன் தந்தையாரை போல் ஆலயத்தை எழுப்பியே வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் ராஜேந்திர சோழன்